நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒரு பேங்கிள் வந்து ஆன்லைன்ல ஆடர் பண்ணி வாங்கினேன் அந்த பேங்கிள் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடுச்சி பட் ஆனால் எங்கள் வீட்டிலருந்தவங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா சிஸ்ட்டர் அவங்கள்லாம் இருந்துக்கிட்டு இல்லை ஆன்லைன் ப்ராடக்ட்லாம் நல்லாயிருக்காது இது வந்து சீக்ரமாக ஃபேடாகிடும் நல்லாயிருக்காது இது கலர் போயிடும் அதில் இருக்க ஸ்டோன்ஸ்லாம் கொட்டிவிடும் அப்படின்ற மாதிரில்லான் அவங்க நிறையா சொன்னாங்க பட் ஆனால் இன்னை வரைக்குமே அந்த பேங்கிள் கலர் ஃபேட் ஆகலை ஸ்டோன்ஸ் கொட்டலை இன்னமுமே சூப்பராக இருக்குது பேங்கிள் வந்து ரொம்ப அது அவ்வளோ அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் குட்டி குட்டி யூனிக்கான டிசைன்ஸ்லாம் அதில் இருக்குது அதனால் ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பேங்கிள் வாங்கினேன் இன்னமுமே சூப்பராக இருக்குது சிக்ஸ் மன்த் தாண்டியுமே இன்னமுமே வந்து பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் ப்ராடக்ட் நான் வாங்கினதுலே பெஸ்ட்டான ப்ராடக்ட்ன்னா அந்த பேங்கிள் தான் ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் அது